நாங்கள் பள்ளி படிப்பு சென்றபொழுது எங்களுக்கு இப்போ பள்ளியில் இருந்து சில சுற்றுலா பயணங்களும் சில க இடங்களையும் பள்ளி ஆசிரியரும் பள்ளி அதிகாரிகளும் எங்களை அழைத்து சென்றார்கள் அப்பொழுது நாங்கள் அந்த பள்ளியின் சுற்றுலாவில் கொடைக்கானல் ஊட்டி போன்ற வகைகளும் டேம்மு போன்ற பகுதிகளை எங்களை அழைத்து சென்று அந்த இயற்கை காட்சிகளெலாம் அப்பொழுது தந்த அந்த உடைய நினைவுகள் எங்கள் இன்னமும் எங்களிடம் மறையவில்லை அதனால் அது எப்பொழுதும் பழக்கத்தாலையும் இது பள்ளி கல்லூரிகளில் ப ஒன்றோடு சேர்ந்து பஸ்ஸில் ஏறி சென்று ரெண்டு நாள் மூன்று நாள் சுற்றுலா சென்று பல க இதெலாம் நாங்கள் சந்திச்சு வந்தோம் அந்த இதெலாம் இ நினைவுகள் எப்பொழுதும் எங்கள் மனதில் இது எப்பொழுதும் இது நினைவாக இருக்கிறது அந்த பள்ளி பருவம் மீண்டும் கிடைக்குமா என்றால் திரும்பவும் கிடைக்க அந்த மாதிரி அப்பொழுது எங்கள் இளம் பருவத்தில் பள்ளி கல்லூரிகள் மூலமாக எங்களுக்கு ம சுற்றுலா சென்று நெறைய நாங்கள் அந்த சுற்றுலா மூலம் பல கருத்துக்களையும் பல நிகழ்ச்சிகளையும் கற்றுக்கொண்டு இப்பொழுது அதை வைச்சு நாங்கள் இப்பொழுது அந்த நினைவுகளையும் பல வேலைகளையும் இப்பொழுது நடத்தி கொண்டு இருக்கிறோம்